ஆ ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாங்க தம்பி தனு பால் பண்ணை ம் ஆமாங்க தம்பி ஆ நன்றி நன்றி ஆ சரிங்க தம்பி சரிங்க ஆ சரிங்க சரிங்க தம்பி நீங்கள் இங்கே எங்கேனக்குள்ள தம்பி கடை வைக்கிறீங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நம்மளும் புது நம்மளும் புதுக்கோட்டை திருச்சி பை ஆ ஆமாம் ஆமாம் சரி சே ஆ சரிங்க தம்பி சரிங்க தம்பி எத்தன லிட்ரு பால் வேணும் ஆ சரி சரிங்க தம்பி தயிர் தம்பி நான் என்ன சொல்கிறேன் கேளுங்களேன் பால் வந்து நூறு லிட்ரு வாங்கிக்கங்க தயிர் ஐம்பது லிட்ரு வாங்கிக்கங்க பன்னீரு வந்து இருவத்தஞ்சு கிலோ வாங்கிக்கங்க

அதெல்லாம் மீதியெல்லாம் ஓட ஓட வாங்கிக்கங்க நெய் வந்து ஒரு நூறு கிராமு நூறு கிராமு ஒரு பாக்ஸ் போட்டுக்கங்க ஒரு பாக்ஸ்சில் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் சரிங்களா நூறு கிராமில் ஒ நூறு கிராமு ஒரு பாக்ஸு கால் லிட்ரு அரை லிட்ரு இதுக்கு மேலே ஓடாது சரிங்களா அதனால் இந்த மாதிரி இப்படி வாங்கிக்கங்க அது வந்து இது வந்து இந்த என்ன தம்பி இது வந்து மளிகை ஜாமான் வியாவாரமா அது ரிட்டனெலாம் எடுக்க முடியாது தம்பி நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ லோடு இறக்குறமோ கூட குறைச்சி வேண்ணால் இறக்கிக்கலாம் ஒழிய மற்றபடி ஏதும் பண்ண முடியாது

சரி சரி சரி சரி ஆ சரிங்க தம்பி இந்த தாராளமாக எடுத்துக்கலாம் எண்பது லிட்ரு எடுத்துக்கலாம் நல்ல பாலாக தந்துடுறேன் எல்லாத்துலேயும் ஆ ஆ சரி சரி தம்பி பால் நமக்கு வந்து வெளியில் கொடுக்குறதா இருந்தால் நம்ம இப்போ வந்து ஒரு முப்பத்தாறுவாய்க்கி தரோம் லிட்ரு

முப்பத்தி அஞ்சு ரூபா லிட்ரு தம்பி நீங்கள் வந்து நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் ஆ நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்க வைக்கணும் ஒரு லிட்ரு சரிங்களா ஆ எல்லா ரேட்லேயும் இப்போ இது வந்து கூட கம்மி தான் தம்பி இது நாற்பத்தி ரெண்டு ரூபாங்கறது வெளியில் வந்து நாற்பத்தெட்டு ரூபா பால் ஆ ஆமாம் ஆமாம் அதனால் நீங்கள் எங்கள் கிட்டேயே வாங்கி இப்படி விற்றுக்குங்க நாளைக்கு கடைக்கு வேண்ணால் வாங்க நேரடியாக பேசி பேசி எதுனாலும் முடிச்சுக்குவோம் என்ன தம்பி புரியல பன் பன்னீரு பன்னீரு வந்து கிலோ வந்து அறநூற்றம்பது ரூபா உங்களுக்கு வேண்ணால் அறநூறுவா போட்டுத் தரேன் தயிர் வந்து என்ன லிட்ரு வந்து லிட்ரு வந்து இருவத்தஞ்சு ரூபா ம் அதனால் இதில் ஆஃப சொல்லுங்கள் தம்பி இல்லை இல்லை தயிரெலாம் வந்து நமக்கு அவ்வளோவா கிடைக்காதுங்க தம்பி தயிர் நீங்கள் முப்பது ரூபாய்க்கு விற்கலாம் தாராளமாக தயிர் உங்களுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் லாபம் ஆ அதனால் நீங்கள் இப்படி போட்டு பண்ணிக்கங்க இது நல்ல ஐடியா நீங்கள் வாங்க நேரில் வாங்க நாளைக்கு வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் எதுனாலும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை இது தான் உங்களுக்கு கன்ஃபாமு நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஒரு நுப் இருபது ரூபா போட்டு விட்ருங்க நம்ம வந்து நான் வார நான் வந்து

ஆ அத நான் கொடுத்து விட்றேன் அது மாதிரி அமௌண்ட் எப்படினா நீங்கள் வாரம் வாரம் கணக்கு வச்சுக்குங்க வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம ஆறு மணிக்கு டா இது கணக்கு கரெக்டாக வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம கணக்கு வெச்சுக்கலாம் ஏன்னால் டெய்லியும் காசு வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நான் வந்து வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம வந்து காசு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே காசை வாங்கிக்கிறேன் சரிங்களா ஆ ஆமாம் ஆமாம் நாங்கள் நேரடியாக கடையிலே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க நல்லா சிறப்பாக செய்வோம் சேல்ஸ் சரியா தம்பி ஆ சரி ஆ அது கரெக்டாக பால் வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் வந்துடும் பால்

ஆ அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் சரி ஆ சரி ஓகே நன்றி தம்பி